எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் கெஸ்ட்டுங்கல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்க தண்ணி தான் முக்கியம் அதுக்கு குடிக்கிறத்துக்கு குளிக்கோ துவைக்கோ சாமான் கழுவல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு தண்ணிலேயே அட்ஜஸ் பண்ணி அதை பார்த்துக்குறோம் இப்போ வெ வெளியில் தண்ணி குடிக்கிறத்துக்கு வேணுன்னால் கேன் தண்ணி வாங்கிக்கிறோம் அதை வாங்கி அவங்களுக்குக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மண்டபத்துக்குப் போகிறோம் அங்கேயும் தண்ணி தேவைன்னா கேன் வாட்டர் வாங்கி ஒரு ஒரு ஒரு லிட்ரு கேனு அரை லிட்ரு கேன் இருக்குது அதை வாங்கி வச்சுக்குவோம் சாப்பாடு பரிமாறத்துக்கு முன்னே ஆளுக்கு ஒரு அப்டி லைன்னாக வாட்டர் கேனில் அடிக்கின்னே போய் எல்லோருக்கும் தண்ணி குடிப்போம் சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க வீட்டில் சாமான் கழுவணும் அப்படின்றதுனால உப்பு தண்ணிலேயே கழுவிக்கின்னு எல்லாத்தேயும் க்ளீன் பண்ணி அதே வச்சுடுவோம் இப்போ வந்தவங்க கேன் வாட்ரை குடிச்சிட்டு எடுத்துடுவாங்க நாங்களும் எடுத்து வச்சுக்குவோம் அவ்வளோ தான்